ஆ ஹலோ நீங்கள் வாட்ரு சப்ளை பண்ணுற டிப்பார்ட்மெண்ட் ஆளுங்களா ஆ எங்கள் ஊருக்கு தண்ணி சரியாக வரமாட்டேங்குது டேங்கில் இருந்து வரல்ல அது மூவாயிரம் பேர் இருப்பாங்க

அது சமயத்தில் வரும் ம ப ஒரு நாலு நாளைக்குக் கூட வராமல் இருக்கும்

அதேதான் வருது

தேங் தேங்க் யூ